ஆ சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் எங்கிருந்து பேசுறீங்க ஓ சொல்லுங்கள் சார் ம அண்ணா மதுரை அண்ணா நகர் தானே சரி சார் என்னென்ன ஸ்வீட் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களா நம்மளதில் வந்து மைசூர்பாக் அது மாதிரிலாம் மெயினாக கடலை மிட்டாய் இருக்குது அப்புறம் பாதுஷா அல்வா எல்லாமே இருக்குது நம்ம வந்து எல்லாமே ஓன் ப்ர ப்ராடக்ட் மட்டும்தான் வெளியில் இருந்து எங்கே இருந்தும் நம்ம தயாரிக்கிறதில்லை ஆமாம் எல்லாமே நம்ம இது எல்லாம் ஓன் ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம் உனக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுங்க சார் சரிங்க சார் நீங்கள் எத்தனை கிலோன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ ம இப்போ மைசூர்பாக் வந்து கிலோ எழுவது ரூபான்னா நீங்கள் எவ்வளோ கிலோ தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னால் நான் அத்தனை கிலோ தேவைப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணிடுவேன் இப்போ அல்வா வேணும் சொல்கிறிங்க கலந்து தேவைப்படுதுங்களா இப்போ இப்போ எல்லாமே கலந்து ஒரு கிலோ ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபான்னால் நீங்கள் எத்தனை கிலோ வாங்கணும் மாதிரி சொ சொ சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இப்போ கம்மியாக பண்ணித் தர்றேன் ஆமாம் சார் நீங்கள் நேரில் வந்து வாங்கிறதுக்கு தனி ரேட்டு நாங்கள் பார்சல் இங்கே இருந்து அனுப்பணுமா தனி ரேட்டு நீங்கள் எத்தனை கிலோ சொல்கிறீங்கன்னா ஆமாம் சார் டெலிவரி சார்ஜ் தனி அஞ்சு கிலோ பத்து கிலோன்னால் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க ஒரு பத்து கிலோ ஒரு பாஞ்சு கிலோ ஒரு ஐம்பது கிலோ கே தேவைப்பட்டா நான் டெம்போ அப்படி இல்லைனா ஆட்டோ அதில் நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன் இங்கே இருந்து நம்ம கிலோமீட்டருக்கு சார்ஜ் தான் ஒரு ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஒரு அறுபது வரும் ஒரு ஃபிப்டிலிருந்து ஹண்ட்ரெட் குள்ளே தான் சார் வரும் பத்து கிலோ இன்னும் ஓரு இருபது முப்பது ரூபா கூ கூட வரும் நீங்கள் ஒரு ஆ இருபது கிலோ முப்பது கிலோ சொன்னீங்கன்னால் நான் ஆட்டோவில் கூட நான் உங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறு ரூபா பண்ணித் தர்றேன் ஓகே சார் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நேரில் கூட கடைக்கு டெலிவரி சார்ஜு இதில் ட்ரைவருக்கு எவ்வளோ ஒரு நூறு ரூபா வரும் இது டெலிவரி சார்ஜு ஒரு முந்நூறு டு டோட்டலாவாக இப்போ ஒரு கிலோ இரநூ எர இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஐம்பது கிலோ ஒரு ஏழாயிரத்தி ஐந்நூறு ட்ரைவர் ட்ரைவருக்கு வந்து இரநூறு வரும் அது வேனுக்கு ஒரு அறநூறு டு எழுநூறு வந்துடும் ஒரு எட்டு ஐந்நூறுக்குள்ளே முடிச்சுரலாம்

வந்து பார்த்துட்டு நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் ஓகே ஓக்